ஹலோ அம்மன் கேபுங்களா ஹாங் நேற்றே நான் புக் பண்ணியிருந்தேன் இல்லேங்கண்ணா இன்னைக்கு அஞ்சு மணிக்கு கேப் வர சொல்லி இன்னும் வரலேங்கண்ணா டைம் ஃபைவ் தேர்ட்டி ஆயிடுச்சி எப்போது வருவீங்கண்ணா ஆல்ரெடி லேட் ஆயிடுச்சி எனக்கு டைம் ஆச்சு இல்லிங்க நா நேற்றே சொல்லிருந்தேன்ல ஸ்கூல்கிட்ட நிக்கிறேனு சொல்லிட்டு நீங்கள் இன்னும் வரல சரி கொஞ்சம் சீக்கிரம் வாங்கண்ணா